எங்கள் வீட்டைச் சுற்றி சுகாதாரமாக வெச்சுக்கறதுக்கு எங்கள் பகுதியில் நாங்கள் என்ன பண்ணுவோன்னாங்க நாங்களே முடிஞ்ச வரைக்கும் சுத்தமாக வச்சுக்கோனுங்க எங்கள் சைடு நகராட்சி நகராட்சி ஏதோ ஒரு இந்த ப்ளீ ப்ளீச்சிங் பௌடரு சாக்கடை சுத்தம் பண்ணுறதுக்கு மட்டும் நகராட்சியில் நாங்கள் வந்து போன் பண்ணி சொல்லி வரச் சொல்லி பார்த்துக்குவோங்க அவங்களே வருவாங்க ரெண் நாளைக்கு ஒருக்கா மூணு நா ரெண்டு நாளுக்கு ஒருக்கா மூ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருவாங்க வராதப் பட்சத்துக்கு நாங்கள் கூப்பிட்டு நான் நான் சொல்லுவேனுங்க அதே மாதிரி பார்த்தோம்முன்னாங்க நான் வீட்டுக்கு நானே கொஞ்சம் வ எங்கள் எங்கள் வீட்டைச் சுற்றி சுத்தமாக வெச்சுக்கறதுக்கு நான் கூட்டுறது பிடிக்கிறதும் சரிங்க ஒரு சின்னச் சின்னச் சின்னச் செடி வச்சிக்குவங்க இப்போ செடிக்குன்னாங்க இந்தப் பூச்செடிகள் மல்லிப்பூச் செடி கொய்யாச் செடி இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் சுத்தமாக வச்சு அதுக்கு வந்து உரமும் வந்து நாங்கள் நம்ம கொஞ்சம் எங்கள் வீட்டு இதுலேயே வச்சு நாங்கள் அந்த சுத்தமாக வச்சுங்க அந்தச் செடிகளையும் வளர்த்திக்குவோம் வீட்டைச் சுற்றி சுத்தமாகவும் வச்சுக்குவோம் டெய்லியும் பார்த்தோமுன்னாங்க நம்ம குப்பை சேர்ந்துச்சின்னா ஒரு குட்டா போட்டு வச்சு அதை பிரித்து எடுத்து கொடுத்துருவோங்க நகராட்சியில் வரச் சொல்லி இது தானுங்க நாங்கள் பண்ணிட்டுக்கறோங்க அதே மாதிரி பார்த்தோமுன்னாங்க நம்ம அதை எடுத்துட்டு போக முடியாத குப்பைகளெல்லாம் ஒன்றாப் போட்டு அது ஒரு தீ மாதிரி வச்சு விட்டு அதை வந்து சுத்தமாக வச்சு நாங்கள் அதை வந்து கை கை வந்து சுத்தமாக எங்கள் ஏரியாவுலேயும் சரிங்க எங்கள் வீட்டைச் சுற்றியும் சரிங்க இப்படி வ வச்சுக்கறதால எங்களுக்கு ஒரு மை மகிழ்ச்சியாவும் இருக்குங்க அதே மாதிரி எங்களுக்கு ஒரு சுத்தபத்தமாக ஒரு ஒரு பாதுகாப்பும் இருக்குங்க பூச்சி புழுகெல்லாம் அண்டாமல் இருக்கறதுக்கு இது வந்து நாங்களே எங்களுக்கு செய்யறதுனால இந்த சுத்தமாக பக எங்கள் எங்கள் பகுதியில் நாங்கள் சுகாதாரமாகவும் இருக்குதுங்க தண்ணி சௌரியமும் தண்ணி சௌரியத்தையுங்க இருக்கிற தண்ணி சௌரியத்தை வச்சு நாங்கள் அப்படி சுகாதாரம் வச்சுக்கறதுனால எங்களுக்கு இது வந்து பெரிய மகிழ்ச்சியாவும் இருக்குதுங்க சந்தோஷமாவும் இருக்குதுங்க